எப்படி மேம் இருக்கிங்க நல்லாயிருக்கீங்களா ஆ நான் நல்லாயிருக்கேன் கோவிட் டைமில் பார்த்தது இப்போ தான் பார்க்குறோம் எப்படி இருக்காங்க உங்கள் க்ளாஸ் பசங்களெல்லாம் ஆ எனக்கும் நல்லா போகுது ஆனாள் இந்த டூ இயர்ஸில் கோவிட்டில் எனக்கு அவ்வளோ பசங்கள் ரொம்ப அந்த அளவுக்கு வந்துட்டு படிக்க மாட்டிக்கிறாங்க அந்த அளவுக்கு பேஸிக்கே தெரியாமல் வந்திருக்காங்க மேம் டேபுள்ஸ் டேபுள்ஸ் கூட தெர்யல தமிழும் வந்துட்டு எழுத்து கூட்டி படிக்க தெர்யல இங்கிலிஷ்ஷும் கொஞ்சம் பிரஷராக இருக்கு ஆமாங்க மா ஆன்லைன்லேயே டூ இயர்ஸாக வந்துட்டு இது பண்ணுணாங்கள அதனால் அவங்களுக்கு எதுவுமே தெர்யல ஆ ஆன்லைனில் தானே மேம் ரெண்டு வருஷமா போச்சு அப்படி போய்கிட்டே இருந்துச்சு இப்போது நேரில் பார்க்குறோம் ஆனால் அந்த அளவுக்கு அவங்க ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மெச்சூரிட்டியே அவங்களுக்கு வர்லை இனிமேட்டுக்கு நம்ம தான் மேம் ப்ராக்டிஸ் கொடுக்குனும் கொஞ்சமாவது ஒரு ஒன் ஆர் ஆவது உக்கார வெச்சு இது மாதிரி எப்படி வந்துட்டு படிக்க வைக்கிணும் அப்படின் பேசிக் நல்லா கொஞ்சம் கொண்டு போனால் தான் கரெக்ட்டாக வரும்மாட்டுக்கு மா நீங்களும் கொஞ்சம் பண்ணுங்க ஆ சரிங்க மேம் ஆ வைக்கிறேங்க மேம்